இந்தியாவில் நம்ம ராங்க்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கனா இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சர் தான் ரொம்ப கம்மியாக இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சரை வந்து அதாவது நம்ம உள்ளூரில் கட்டுமான வசதி இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சர் அதற்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு அதை வந்து என்ன பண்ணணுனா இன்க்ரீஸ் பண்ணணும் அந்த ரேன்ச் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு இப்போ மற்ற உட கம்பேர் பண்ணும் போது நம்ப உள்ளூர் வந்து ரொம்ப குறைந்த அளவில் வழியாக ரொம்ப கம்மியாக இருக்கு பொருளாதாரம் நம்ம கொஞ்சம் பார்த்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா அது இன்க்ரீஸ் ஆகும் அப்றம் பர்ச்சசிங் கிரேட் கிரேட்டர் பர்ச்சசிங் கிரேட்டர் பர்ச்சசிங் தான் நம்ம என்னென்ன வாங்குறோம் இப்போ நம்ம பெட்ரோல் வாங்குறோம் நம்ம உள்ளே இருக்க அந்த ரேஷன்ஸில் வரும் ரேஷனு பெட்ரோலு அப்றம் வேற என்ன காய்கறிகள் என்னென்ன வாங்குகிறோமோ அதெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரச்சரில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கேற்ற மாரி பவர்ஸ்லாம் வரும் பவர்ஸ்னா என்னென்னனா கரெண்ட்டு ஈபி கரெண்ட்டு இதெல்லாம் பவர்ஸு பவர்ஸில் நம்ம ஃபுல்லாகவே அதிகமா இருக்கோம் அப்றம் யார்லா நம்ம என்னென்ன பண்ணணுமோ பார்த்து பண்ணணும் அப்போ தான் நம்ம அர்பனைசேஷன் அர்பனைசேஷன்னா நம்ம நம்ம இதில் எது எது கம்மியாக இருக்குன்னு பார்க்கணும் எது எது வந்து அர்பன்சேஷன் வந்து எது எது கம்மியாக இருக்கு எது அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும் அர்பனைசேஷன்னா இப்போ பாதி பேருக்கு வந்து கேஷ் இருக்காது பாதி பேருக்கு வந்து வாங்குகிற இது இருக்காது ஆனால் அதெல்லாம் சேர்ந்து தான் வந்து நம்மகிட்ட வரும் அப்போ என்ன பண்றதுன்னா ரேங்க் வந்து இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சோம்னா கொஞ்சம் அதிகமாக வரும்

அதிகமாக வரும் ஏன்னா அதுக்கப்றம் நம்மளோடைய என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நம்மளோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சரு பல இடத்த நம்ம கம்பேர் பண்ணும் போது தமிழ்நாட்டில் பொருளாதாரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு பொருளாதாரம் கம்மியாக தான் இருக்கு அது எப்படி வளரத்துனா கவுர்மெண்ட் கொஞ்சம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்கனா நம்மளால வளர முடியும் அதில் எதை தான் பொருளாதாரம்னா இப்போ காய்கறிகள் வந்து பெட்ரோல் டீசல் தேவைகள்லாம் நமக்கு கொஞ்சம் பூர்த்தி செஞ்சாங்கனா நம்மளால வளர முடியும் நம்மளால செய்ய முடியும் வேற என்ன எல்லா எடமும் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பவர்ஸில் இருக்கவங்க எல்லாம் செஞ்சாலும் நம்மளுக்கு கொஞ்சம் அது ஏற்கக்கூடியதாக இருக்கும் நம்ம மற்ற ஊர்லேருந்து மற்ற நாட்டுலேந்து நம்ம இதெல்லாம் வாங்குறத்துக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம இந்தியாவுக்கு வருது அதை இன்ஃப்ராஸ்ட்ர அதில் வந்து நம்ம வாழணும்னா நம்மளோடய லேன்ச் வந்து ஏறும் நம்ம வந்து ரொம்ப கம்மியாக பண்ணிகிட்டுருக்கோம் அதிகமாக பண்ணோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் வர்றதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்கு